நான் சமைப்பேன் எனக்கு ரொம்ப எல்லா சாப்பாடும் எல்லா கொ சமையலும் செய்வேன் கொழம்பு எல்லாமே செய்வேன் ஆனால் எனக்கு ரொம்ப கடினமானது எதுன்னா மட்டன் சிக்கன் தான் ஏன்னா அதுக்கு வந்து வெங்காயம் தாளிக்கணும் பூண்டு தாளிக்கணும் அதெல்லாம் அரைக்கணும் அப்புறம் வெங்காயம் வனக்கணும் தேங்காய் திருவணும் அப்புறம் மசாலா வந்து நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டு அரைக்கிற மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அது கொத்தமல்லி சீரகம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு அரிசி எல்லாம் போட்டு வறுக்கணும் அதை மிக்சியில அரைக்கணும் மறுபடியும் வெங்காயமெல்லாம் ஒருக்கா அரைக்கணும் அப்புறம் மறுபுடியும் இதெல்லாம் ஆட்டி எடுத்து அதை மறுபுடியும் தாளித்து அது கொஞ்ச நேரம் என்ன மட்டன் சிக்கென்லாம் வேகுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம்னாட்டும் ஆகும் முக்கால் மணிநேரம் ஒரு மணிநேரம் ஆகும் அதனால அது கொஞ்சம் எனக்கு வேலை ரொம்ப கடினமானது எல்லா கொழம்பு வகையிலனு பார்த்தா இந்த மட்டன் சிக்கன் எனக்கு ரொம்ப கடினமான கொழம்பு எதுன்னா இது தான்